எனக்கு சிக்கன் பிரியாணி செய்யணுன்னா ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு கைவண்ணம் எனக்கு வரவே வராது குக்கர்லேனா செய்வேன் தம் கட்டி செய்வாங்களே அதுமாரி எனக்கு செய்ய தெரியாது சரி இந்த லாக்டவுன் பீரியடில் எனக்கு அந்த டைம் கிடச்சிது ஸோ என்னன்னா ஒரு தடவை வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாத்தேன் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணேன் ஃபஸ்ட் டைமே எனக்கு சூப்பராக வந்துச்சு ஆனால் என்ன அதில் என்ன கொஞ்சம் கொழ கொழன்னு ஒருமாதிரி அரிசி வந்து ஒன்னுக்கொன்று ஒட்டாத அளவுக்கு வரலை ஆனால் டேஸ்ட்டெலாம் நல்லாயிருந்துது அது ஒன்று கத்துக்கிட்டேன் லாக்டவுனில் சிக்கன் சிக்கன் பிரியாணி நல்லா அதுக்கான பக்குவம் காரம் அந்த உப்பு அதல்லாம் கரெக்டாகவே போட்டேன் நல்லா செஞ்சேன் அதுவும் நார்மலாக இப்போது வந்து ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு பதிலா இப்போ அதில் வந்து ஒரு நாலு பேருக்கு சேர்த்து சமைக்கிற மாரி செஞ்சேன் இப்போது வந்து நிறைய பேருக்கு ஒரு பத்து பேருக்கு சமைக்கிறதுனாலும் செய்ய தெரியும் அந்த அளவுக்கு